இப்போ தமிழ் நாட்டில் பார்த்தீங்கனா நம்ம எல்லாருமே தமிழ் மொழிதான் பேசிகிட்டு இருக்கோம் தமிழ் மொழியில் வந்து என்னன் சே இப்போ தமிழ் மொழியை எந்தளவுக்கு அட்வான்ஸ் இருக்கோ அதாவது முன்னேற்பாடுகள் முன்னனி முக்கியத்துவம் இருக்கோ அந்தளவுக்கு சவால்களும் இருக்குது தமிழில் இப்போ தமிழ் பேசிகிட்டு நம்ம வந்து கர்நாடகாவுக்கோ மலையாளத்துக்கோ அந்தாண்ட எங்கேயுமே போகமுடியாது தமிழ் நாட்டில் மட்டுந்தான் நம்ப தமிழ் பேசலாம் வேற எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே சரி நம்மளுக்கு தமிழ் தேவைப்படாது அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரி போனாலும் தமிழ் தேவைப்படாது அது ஒரு பெரிய சவால் இருக்குது தமிழ் மொழி பேசுகிறவங்க வந்து சந்திக்கிற சிக்கல் வந்து அது அதே மாதிரி தமிழ் மொழி எந்தளவுக்கு பேசுகிறமோ அந்தளவுக்கு எல்லாராலையும் எழுத முடியமாட்டேங்கிது ஏன்னா பேசுகிறதுக்கு ஈஸியாருக்கு எழுதுகிறது வந்து பிழை இல்லாமல் நம்மளால் எழுதமுடியல மொழியை இங்கே அவ்வளாயிரோம் பிராப்ளங்க வருது அதும் இப்போ இருக்க சின்னச் சின்ன பசங்களாம் வந்து தமிழை ரொம்ப தப்பு தப்பாக எழுதுகிறானுங்க பேசுகிறானுங்க கரெக்டா

அதனால் தான் இப்போ என்ன பண்றோம் இப்போ எழுதுறதும் நிறைய பேரால் படிக்கிற மாதிரியும் சரியா எழுதமுடியலை டக்குன்னு இங்கிலீஷ் போய்விடுறாங்க மெசேஜ் பண்ணாலே யாருமே தமிழில் மெசேஜ் பண்ண மாட்றாங்க அது தமிழுக்கு ஈக்குவலாக அப்படியே அதை பார்த்து பார்த்து அப்படியே அந்த டைப் பண்ணிடுறாங்க இங்கிலீஷில் டைப் பண்ணி டைப் பண்ணி அமுச்சிடுறாங்க ஆனால் அது பார்த்தீங்கனா இப்போ அது எதுக்குமே உதவாது அந்தமாதிரி இருந்தால் வந்து தங்லீஷ்ல அடிப்பாங்கள தமிழுக்கு தான் டிஹெச்சி அதை மாதிரி அடிப்பாங்கள அது மாதிரி அடிக்கிறதுக்கு எதுக்குமே யூஸ் பண்ணாது சும்மா அந்த அதுதான் ஆனால் புரியாது யாருக்குமே அது புரியாது அது ஒரு பெரிய பிராப்ளம் இருக்குது சும்மா இந்த நானும் இப்போ என்ன டைப் பண்ணி அனுப்புறாங்கன்ட்டு தான் மத்தவங்களுக்கு புரியுமே ஒழிய ஆனால் இது இது மாதிரி சூழ்நிலைகள் இப்படி கேள்விக்குறியாக போய்ட்டு இருக்குது அந்த தங்லீஷ் வந்து நம்மளுக்கு மட்டுந்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அதெலாம் அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ண கூடாது அதுபோல தமிழ் மொழியை வந்து நிறையா கத்துக்கணும் நிறையா படிக்கணும் நல்லா எழுதி பார்க்கணும் அதுதான் வந்து தமிழில் வந்து பிழை இல்லாமல் எழுதுகிறதுக்கு அதே மாதிரி தமிழ் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ் மொழி மட்டும் வச்கிசிட்டு ஒன்றுமே பண்ணமுடியாது ஆங்கிலம் தான் நமக்கு தேவை ஆனால் ஆங்கிலத்தில் எல்லா நாட்டுக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகலாம் எல்லாருக்குமே தெரியும் ஆங்கிலம் ஆனால் த தமிழ் மொழி வந்து இப்போ நம்ப தமிழ் நாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் இங்கே பக்கத்து ஸ்டேட்டுக்குலாம் தெரியாது அது மாதிரி மற்ற நாட்டுக்கு வேற நாடுகளுக்கு போகிறோம் வேலை தேடி போகிறோம் அப்ப தமிழ் மட்டும் தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க தமிழ் மட்டும் தெரிஞ்சால் சரிவராது தமிழ் மட்டும் தெரிஞ்சால் சரிவராதுமா அதனால என்ன பண்ணணும் தமிழ் மொழியை வந்து நம்ம நாட்டுக்கு மாநிலத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம டெல்லிக்கு கிளம்புறோனா ஒரு ஹிந்தி தெரியணும் ஸோ ஹிந்திக்காரனுக்கு கூட இங்கிலீஷ் தெரிஞ்சால்தான் கொஞ்சம் சமாளிக்க முடியும் அதனால் எங்க போனாலுமே தமிழ் மொழியை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் மொழி எந்தளவுக்கு முக்கியங்கறத விட அது சவால் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா அது வந்து இப்போ நம்ம பேசுகிறது எழுதுறது எல்லாமே நம்ம அதில் சிறப்பாக பண்ணுவோம் பண்ணால் நம்ம தமிழ் மொழி பரவாயில்ல அப்புறந்தான் தமிழ் மொழி இந்த யாசோன்றாங்களே அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ் மொழி மேலே நல்ல கருத்துக்கள் இருக்குது ஆனால் அந்த மொழி வந்து எல்லாருக்கும் தெரியுமா எல்லாரும் பேசுவாங்களானு பார்த்தா அது கொஞ்சம் கேள்விக்குறியாகதான் இருக்குது அதலாம் கடைப்பிடிக்க என்ன பண்ணணும் நிறையா ஒற்று பிழை இல்லாமல் எழுதி பார்க்குறது நிறைய இதலாம் இருக்குது இன்னைக்கி காலகட்டத்தில் தமிழ் மொழி விவசாயங்களாம் நிறைய சிக்கல்களும் இருக்குது சவால்களும் இருக்குது அது குறிப்பாக மற்றமற்ற இடத்துக்கு வேலை வாய்ப்பு எதுக்காவது போறது அதே மாதிரி தமிழ் மொழியை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணமுடியாது இப்போ பேங்குலாம் ஒரு சில விசயத்துக்குதான் யூஸ் பண்ணமுடியும் அதேமாரி ஒரு சில விசயங்களைதான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஆனால் ஜென்டர்லாம் எல்லாத்தையுமே யூஸ் இங்கிலீஷ் தான் தேவைப்படுது அப்போ தமிழ் மொழி எந்தளவுக்கு உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சாலுமே அதை வச்சிலாம் சில இதெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணும் தமிழ் மொழியில் தெரியும் ஓகே இருந்தாலும் நம்ம அதை வந்து பெருசாலாம் நினைக்கமுடியாது அதனால் என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ் மொழிங்கிறது வந்து கொஞ்சம் பல சவால்களையும் சிக்கல்களையும் இன்றைக்கு காலகட்டத்தில் சந்திச்சிட்டு இருக்குனு தான் சொல்லுணும் ஏன்னா அதில் அவ்வளோ விதமான மைனஸ்ஸுசு இருக்குது இப்போ யாருமே தமிழ்ல வச்சிக்கிட்டு இங்கே ஒன்னுமே பண்ண முடியாது கர்நாடகா போகிறாங்க ஆந்திரா போகிறாங்கனா கூட அங்கே கூட பயன்படுத்த முடியாது தமிழ் மொழியை அது பெரிய சிக்கலும் இருக்குது அதில் அதனால கூடுமான வரைக்கும் ஆங்கிலம் கற்றுக்கணும் தமிழ் மொழியில் இருக்க கத்துக்க பேசுவ சிக்கல் இருந்ததுனால் பேசுகிற அளவுக்கு வெளில தெரில அதனால் அதும் இங்கே அப்படி இல்லைனாலும் இங்கே மட்டுந்தான் பயன்படும் ஒரு மாநிலத்துக்கும் இல்லை அதர் ஸ்டேட்டுக்கோ இந்த மாதிரி இல்லைனாலும் கண்டிப்பாக புரியாது தமிழிங்குறது இங்கே தான் நடக்கும் இங்கே தமிழ் நாட்டில் உள்ளவங்க வந்து அதுவும் நிறையா பேர் பேசுகிறவங்களுக்கு தமிழர்களுக்கான மிக சரியான முறையில் எழுத தெரியாது அதுவும் ஒரு காரணோம் இருக்குது இதுபோல் பல காரணங்கள் தமிழ் மொழிக்கான சிக்கல்கள்